நகர்ப்புற பஞ்சாயத்துகள் தரவேண்டிய முக்கியமான விஷயங்கள் அவை என்னவென்றால் சாலைகளில் பாதுகாப்பு மற்றும் பயணம் மற்றும் சாலைகளில் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கிறதுக்காக சீரான சாலை அமைக்க வேண்டும் நகரங்களில் வசிக்கும் மக்களுக்கு நல்ல குடிநீரை வழங்க வேண்டும் அப்புறம் மற்றும் அதுவும் இல்லாமல் நகரங்களில் வசிக்கும் மக்கள்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதன் காரணமாக சுகாதார நிலையங்கள் அமைக்க வேண்டும் மேலும் அவற்றினை பராமரிப்பதற்காக தனியாக ஒரு ஆள் போட்டு மேலாண்மை மேம்படுத்த வேண்டும் நகர்ப்புறங்களில் கடைகள் இடையே நடைபெறும் நெரிசல்களை குறைப்பதற்காக கடைகளில் நகர்ப்புறத்தின் மையப்பகுதியில் கொண்டுவந்து அமைக்க வேண்டும் மேலும் நகரங்களில் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்காக அங்கங்கு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் ஆகையால் இவ்வாறு செய்வதன் மூலமாக நகரங்களில் சீர்கேடு இல்லாமல் நகரங்களில் முக்கியமான சீர்கேடுகள் தடுக்கப்படும் நகரங்களில் முக்கியமாக இதன் காரணமாக நோய்வாய்ப்படுவதையும் மற்றும் நகரங்களில் விபத்துக்களையும் குறைக்க குறைக்கப்படும் இவை நகரங்களில் உள்ள அனைத்து முக்கிய அரசு அலுவலகங்களை இணைக்கும் வகையில் ஒரு போக்குவரத்து தனி மேம்பாட்டு சாலை அமைக்கப்பட வேண்டும் இதன் மூலமாக அரசு அலுவலர்கள் விரைவாக வந்து செல்ல வழி ஆகும் மேலும் அரசு நகர்ப்புற பஞ்சாயத்துகளில் முக்கிய விஷயம் என்னவென்றால் மக்களுக்கு அனைவருக்கும் உணவு மற்றும் பல்வேறு வசதிகள் கிடைக்குமாறு செய்யப்பட வேண்டும்